நான் அதிகமாக ட்ரை பண்ணுனது மட்டன் பிரியாணி தான் அது தான் ரொம்ப எனக்கு சவாலாக இருந்துச்சு அந்த ரெசிப்பி எதுக்கு சொல்லுறன்னா நிறைய டைம் நான் முயற்சிக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து கரெக்ட்டாக வராது ஸோ செட்டிநாடு மட்டன் பிரியாணின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணன் ஸோ அதை கொஞ்சம் டேஸ்ட் அந்த அளவுக்கு ஃபிளேவர் கொண்டு வர முடியல இந்த தடவ டேஸ்ட் பண்ணும் போதே பிரிப்பர் பண்ணி டேஸ்ட் பண்ணும் போது என்னன்னா காரம் கூடுதலாக ஆயிருச்சு அந்த மசாலாவோட ஃபிளேவர் வந்து பத்தல பத்துல ஸோ அதனால் அடுத்த டைமும் வந்து அது பண்ணும் போது எவ்வளோ அளவு போடணும்ன்றது இப்போ இந்த தடவ பண்ணப்போ நான் தெரிஞ்சிக்கிட்டேன்